டிரஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுவேன்னா நிறையா ஆன்லைன் வெப்சைட்லாம் இருக்குல்ல அமேசான் ஃபிளிப்கார்ட் மீசோ மித்ரா அப்படீன்னு நிறையா செயலிகள் வந்து இருக்குது அந்த செயலிகளில் வந்துட்டு பார்ப்பேன் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஆஜியோ ஆஜியோவில் ஆப்பில் வந்து டிரஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏற்ற சைஸ்லேயும் இருக்கும் ரொம்ப பிராண்டடாகவும் இருக்கும் ஆஜியோ வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப் ஆஜியோவில் வந்துட்டு டிரஸ்ஸு வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதாவது ட்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த ட்ரெண்ட்ஸ்ஸு கடையில் வாங்கினா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமோ அந்த குவாலிட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நம்ப வந்து அதில் வந்து ரொம்ப கஸ்டமராக ஆகிட்டோன்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க அது மூலமா வந்து நிறையா பெனிஃபிட் ஆகலாம் நான் வந்துட்டு ஆஜியோவில் தான் ஆர்டர் பண்ணுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ஆர்டர் பண்ணி தருவேன் டெய்லி அதுதான் அதிகமாக ஆர்டர் பண்றதினால எனக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும்